நான் சமைக்கும்போது என்னென்ன அரிதான பொருள்லாம் சேர்க்குறேன் அப்படீன்னா பிரியாணி செய்யறப்போ கூடுதலாக இஞ்சி பூண்டு அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் அப்பறமாக வந்து குங்குமப்பூ இதெல்லாம் சேர்த்து சமைச்சா மற்ற எதுவுக்கனா டேஸ்ட் வந்து அதிகமாத் தரும் அதேபோலப் பருப்பு சாம்பார் வைக்கிறப்போ மிளகு சீரகம் சோம்பு அதெல்லாம் சேர்த்துப்போட்டமுன்னா மா மாமுல் மற்ற இதுவுக்குன்னா ரொம்ப சுவையும் தரும் அது செய்றப்போ சேர்க்கிற பொருட்களெல்லாம் அதனால் ஜாஸ்தி அதைத்தான் நம்ப விரும்பிச் செய்யறோம்